ஹலோ தினேஷ் அப்பாவா நான் தினேஷோட டீச்சர் உங்கள் பையன் என்ன மார்க் எடுத்திருக்கானு தெரியுமா டெஸ்ட்டில் நூறுக்கு பைஞ்சு மார்க்கு தான் எடுத்திருக்கான் ஸ்கூல்லேயும் ஒழுங்காக படிக்கிறது இல்லை டெஸ்ட் வச்சால் எழுத மாட்டறான் நீங்கள் அவனை கண்டித்து கொஞ்சம் பாருங்கள் படிக்க வைங்க அவனை ஓகே நான் ஸ்கூலில் படிக்க வச்சிடுறேன் நீங்கள் வீட்டுக்கு வந்தவொடனே அவனை டியூஷன் அனுப்புங்கள் இல்லைனா அவனை வீட்டில் உக்கார வச்சு படிக்க வைங்க ஃபோனை அவன்கிட்ட கொடுக்காதீங்க இப்படியே போனால் அவன் பப்ளிக்கில் ஃபெயில் ஆகிடுவான் பாஸ் ஆக மாட்டான் அதனால் நல்லா படிக்க வைங்க அப்போதான் பாஸ் ஆவான் அவன் நான் இனிமே ஸ்கூலில் இப்போ படிக்க வைக்கிறேன் டெஸ்ட் அடிக்கடி வைப்பேன் நான் அதெல்லாம் ஒழுங்காக படித்து எழுத சொல்லுங்கள் அவனை வீட்டுக்கு வந்தால் நான் ஸ்கூலில் என்னால் முடிஞ்சளவு நான் படிக்க வச்சிடுறேன் அவனை ஓகே பார்த்துக்கோங்க வீட்டுக்கு வந்தால் அவனை வெளியில் எங்கேயும் சுற்ற விடாதீங்க படிக்கச் சொல்லுங்கள் பப்ளிக் எக்ஸாம் வருது

ஓகே டியூஷன் அனுப்பாமல் அவனை படிக்கச் சொல்லுங்கள் சுற்றிக்கிட்டு இருக்கப் போகிறான் பார்த்துக்குங்க ஓகே பார்த்துக்குங்க சார்